நான் வந்து நல்லாவே பிரியாணி பண்ணுவேன் ஸோ பிரியாணி பண்ணுறதுக்கான ப்ரொசிஜர் படி பார்த்தோம் அப்படினா நான் வந்து சுவை சேர்க்கிறதுக்கு அப்படின்னு எதுவுமே ஆர்டிபிசியலாக பண்ணுறது இல்லை பட் வந்து வீட்டில வந்து உடனே அரைச்சி அந்த உடனே இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுவிட்டு உடனே மேக் பண்ணுற கரம் மசாலா வந்து பிளஸ் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது அந்த ஒரு சில இது நுட்பம் இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு துண்டு அதாவது ஒரு பங்குக்கு மூணு பங்கு அப்படிங்கிற அளவுக்கு எடுக்கணும் ஒரு துண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு சின்ன பல் பூண்டு அப்படினா மூணு இல்லைனா பெரிய பல் பூண்டு அப்படின்னா ரெண்டு அப்படிங்கற விதத்தில் எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுத்து வதக்கும் போது நல்லா பச்சை வாசனை போகிறவரைக்கும் அந்த ஒரு ஸ்மெல்லு வரும் அதுவரைக்கும் நல்லா வதக்கிட்டு இன்னொன்று வந்து நிறைய புதினா கொத்தமல்லி ஒரளவுக்கு கொஞ்சம் நிறைய வந்து போட்டோம் அப்படின்னா சுவை அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நம்ம தயிர் சேர்த்து பண்ணும் பொழுது அந்த ஒரு கிரீமி டேஸ்ட்டில் ரொம்ப வர வரன்னு ட்ரையாக இல்லாமல் ஒரு ஒரு சாஃப்டான நேச்சரில் வந்து அந்த பிரியாணி அப்படிங்கறது வரும்